நம்முடைய இந்திய கல்வி முறையானது அடிப்படை உரிமையிலையும் சேர்த்துருக்காங்க கல்வியை எப்படி முக்கியம்ன்னா ஆறு முதல் பன்னிரெண்டு வயது உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் க கல் கல்வி முக்கியமானது அப்படின்றத நம்ம இந்திய அரசியல் சட்டத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கூல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா மாணவர்களுக்கும் பேக் செருப்பு ட்ரெஸ் இது இது எல்லாமே கொடு கொடுக்குறாங்க கவெர்மெண்ட்ல எல்லா குழந்தைகளுக்கும் பயனுள்ள பயனுள்ளதாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாத அதில் வந்து அது எல்லா எல்லா மாணவர்களுக்கும் பயன்படுற வகையில் இந்திய கல்விமுறை வந்து உள்ளது அது மட்டும் இல்லாத நிறைய எல்லா எந்த கடனில் இருக்கிற மாணவர்களுக்கும் இது பயன்படுகிற வகையில் நம்மளுடைய கல்விமுறை வந்து உள்ளது அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் தராங்க இலவச மிதிவண்டி தராங்க இதிலே திறனறி தேர்வில் பாஸ் பண்ணுணா அது மூலயமா ஸ்காலர்ஷிப் தராங்க நிறைய இது மூலயமா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்ஸும் தராங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் நிறைய க ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க அது மட்டும் இல்லாத நிறைய காலை உ காலை உணவு த தராங்க மதிய உணவு நம்ம நம்மளோடைய கல்விமுறையில் வந்து தமிழ்வழி படிக்கிறதனால இதன் மூலயமா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு தமிழ் தமிழ் தேர்வு இருக்கிறதனால அதுவும் மூலயமாவும் பயன்படுது நம்ம நம்ம கல்வி முறை அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சொல்லித்தராங்க அது இதே கல்வி முறை இந்திய கல்விமுறை சில முக்கிய என்ன பிரச்சனைகள் சந்திக்கிதுன்னா சரியா குழந்தைகளுக்கு வந்து அந்தந்த பாடத்துக்கு உரிய டீச்சர்ஸ் வந்து இருக்க மாட்றாங்க இப்போ தமிழ் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து தமிழ் டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க வந்து இங்லீஷ்ஷையும் எடுக்குறமாதிரி இருக்கும் மேக்ஸ் எடுக்குறமாதிரி இருக்கும் அந்தமாதிரி இருக்கிறதுனால சில க சில வந்து ந நட பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக அது போய் சேர மாட்டேகுது எல்லா இதுக்கும் அந்தந்த நாலேஜ் உள்ள டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுணாதான் அது அதோடைய நாலேஜ் வந்து அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் போய் அவங்க பிற்காலத்தில் நல்ல ஒரு அந்தந்த சப்ஜட்லையும் டேலண்ட்டாக வர மாதிரி அவங்க இது பண்ண முடியும் ஆனால் அதை வந்து அவங்க கொடு டீச்சர்ஸ் பற்றாக்குறை வந்து வந்து நிறைய இருக்குது இதன் மூலயமா இதனால நிறைய குழந்தைங்க வந்து தனியார் ஸ்கூல்ல வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க அந்த குறையை நிவர்த்தி பண்ணணுன்னா நம்மளுக்கு நிறைய கல்விமுறை இந்திய கல்விமுறை வந்து நல்லா இன்னும் நல்லா இருக்கும் சரியான டாய்லெட் வசதி இல்லை அந்த டாய்லெட் வசதியும் இருந்துச்சின்னா அதுவும் நல்லா இருக்கும் நீட் ஒரு நிறைய கண்டிப்பான முறைகள் வந்து அதிகமாக இருந்துச்சின்னா கண்டிஷன்ஸ் நிறைய இருந்துச்சின்னா அது வந்து பிள்ளைங்கள வந்து இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு ஆன் ஆன்லைன் க்ளாசஸ் நிறைய இரு இருக்கலாம் அது மட்டும் இல்லாத நிறைய அவு அப்டேட்ல இருக்கிற டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அதன் மூலயமா நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந் கல்விமுறை நல்லா இருக்கும் டெய்லியும் டெஸ்ட் அதை கரெக்ஷன் பண்ணுறது அவங்களோட நிறை குறை ஸ்டூடெண்ட்டோட நிறை குறை இதெல்லாம் நம்ம சொன்னோம்ன்னால் அது மூலயமா அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேதர் பண்ணி எப்படி நம்மள அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கலான்ற அந்த இதுவும் இருக்குது ஏன்னா வரும் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ன்னா அப்புன் நிறைய தேர்தல் உள்ள மாதிரி எல்லாம் வெறும் எழுத்துக்கல்வி மூலம் மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட்டுக்கல்வியாகவும் இருந்துச்சின்னா நம்மளோடைய கல்விமுறை இன்னும் நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்ஸும் ரெ ரெண்டு பேருமே பேசிக்கொள்கிற அளவுக்கு கல்விமுறை இருந்துச்சின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் கலந் ஸ்டூடெண்ட்டை அதிக கேள்வி கேட்கணும் டீச்சர்ஸ் அதுக்கு உண்டான பதில் சொன்னாவே அவனுடைய கேள்வி திறன் வந்து அறிவு திறன் வந்து அதிகமாகும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவன் தெரிஞ்சிக்குவான் நிறைய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்ஸோட கலந்தாய்வு நிறைய இருக்கணும் அது மட்டும் இல்லாத எழுத்து முறையும் வேணும் அதே மாதிரி டீச்சர்ஸ்ஸோட ஸ்பீச்சும் நிறைய அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறமாதிரி இருக்கணும் அப்படி அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது